இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உடல் எடையை அதிகரிக்கணும் அப்படின்னு சில பேரு கவலைப் படுறாங்க உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேரு கவலைப் படுறாங்க உடல் எடையை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இயற்கையாவே வந்து கிராமப்புறங்களில் பயன்படுத்தக்கூடிய நிறைய உணவு முறைகள் இருக்குது இருந்தாலும் சில வைத்தியங்களில் வந்து சொல்லுவாங்கள் சரியான மூன்று வேளை உணவு எடுத்துக்கிட்டு கரெக்டா தூங்கி எழுந்திரிச்சோம் அப்படின்னாலே உடல் எடை அப்படின்றது சீரா இருக்கும் அதிகமாவும் போகாது குறைவாகவும் போகாது அப்படின்லாம் சொல்லுவாங்கள் பாட்டி வைத்தியங்கள் வீட்டு வைத்தியங்கள் அப்படின்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா சரியாக மூன்று வேளையும் சாப்பிட்ணும் எப்படின்னா அதிகமா கார்போஹைட்ரேட்டு ப்ரோட்டீன் இது மாதிரி இருக்கக்கூடிய உணவுகளை வந்து தேடி சாப்பிடணுன்னு சொல்லுவாங்கள் அதேலாம் ஒன்றும் வேணாங்க கீர எடுத்துக்கிடணும் அப்புறம் பருப்பு வகைகள் சாப்பிடணும் அப்புறோம் அரிசி வகைகள் சாப்பிடணும் நவதானியங்கள சேர்த்துக்கணும் இது மாதிரி உணவு பொருட்களை வந்து சாப்பிட்றது மூலமா வந்து உடல் எடை வந்து சீராவே இருக்கும் அதிகமா எண்ணெயில் பொறிச்ச ஆயில் ஐட்டங்கள்லாம் வந்து எடுத்துக்கக்கூடாது ஆயில் ஐட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா உடல் எடை வேகமாக அதிகரிக்கும் ஆனால் அதே சமயம் வந்து உடலுக்கும் கொஞ்சம் கெடுதல் தரக்கூடியதாக இருக்கும் வீட்டு முறை வ வீட்டு வைத்தியங்கள் மாரி அந்த அரிசி கீரைகள் ந பழங்கள் நவதானியங்கள் இது மாதிரி உணவுகள எடுத்துக்கணும் உடல வந்து குளிர்ச்சியாக வச்சிக்கணும் சரியான நேரத்தில் தூங்கி எழுந்திரிக்கணும் இது மாதிரி முறைகளை பின்பற்றினாலே உடல் எடை வந்து க கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது வீட்டு வைத்தியங்கள்